நான் வந்து பைக்கு நல்லா ஓட்டுவேன் இந்த மாரி பைக்கு ஓட்டும்போது ஹெல்மெட்டு ஹேண்ட் கிளவுஸு இதெலாம் போட்டிருப்பேனுங்க இதெல்லாம் போட்டால் தான் நம்மள்க்கு சேஃப்ட்டி ஏன்னால் அது வந்து இப்போ நான் வந்து கள்ளக்குறிச்சி போகும்போது பார்த்தேன் இந்த மாரி ஹெல்மெட் போடாமல் ஆ வண்டி ஓட்டி போயிந் வண்டி ஓட்டி போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி அவருக்கு வந்து சில பல அடிகள் பட்டுச்சு அவங்களுக்கு இதே நம்ம அவங்க வந்து பாதுகாப்பாக ஹெல்மெட்டு அதுக்கேற்ற மாரி பாதுகாப்பாக அவருக்கு போயிருந்தாங்கன்னால் அந்த வந்து அந்த விபத்தை வந்து அவங்க தடுத்திருக்கலாம் அவங்களுக்கு வந்து ஒன்றும் ஆகிருக்காது ஆனால் இது எதுவும் போடாததுனால் தான் அவங்களுக்கு பிரச்சினையா ஆகிடுச்சி அதனால் பைக் ஓட்டும்போது வந்து ஹெல்மெட்டு போட்டுக்கணும் கிளவுஸ் போட்டுக்கணும் இந்த மாதிரி வண்டி வந்து பிரேக் ஒயர் கரெக்டாக இருக்குதா ஆயில் இருக்கா பெட்ரோல் இருக்கா இந்த மாரி என்னென்ட்டு பார்த்துக்குணும் செக் பண்ணிக்கணும் ஏன்னால் இப்போ நாம் பைக்கில் போகிறோம் நம்மளுக்கு எந்த விபத்து வராத அளவுக்கு பாதுகாத்துக்க நாம் தான் நம்மளுக்கு என்னென்ன வேணுமோன்னு நாம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்குணும் பைக் எடுக்கும்போது கிளெட்ச்சி வந்து எது பைக்கு டயரு பின்னாடி டயரு காற்று கரெக்டாக இருக்குதா எப்படின் சொல்லி பைக்கிக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பார்த்து நாம் வந்து முறையாக பைக் எடுத்துகிட்டு போகணும்